இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு போக்குவரத்து வந்து பரவாயில்லைந்தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து பஸ் அதாவது டவுன் பஸ் அப்படிங்கறது வந்து வில்லேஜ்குள்ளே போய்ட்டு வர பஸ் வந்து பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட முதல்வர் வந்து ஃப்ரீயா விட்டிருக்காங்க அதனால் வந்து ஒரு இந்தியாவோட பயண சேவை வந்து கொஞ்சம் மலிவான விலைன்னுதான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்து வந்து கொஞ்சம் நீட்டாகதான் இருக்குது போதும் அதேமாதிரி வந்து வெளியூருக்கு செல்கிறோம் அப்டின்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போட்டோம்னா சொகுசு பேருந்து அப்படி இருக்குது அந்த மாதிரி அமௌண்ட் நம்ம பே பண்ணி போகிற மாதிரி இருந்தால் இன்னும்மே நல்லா போகலாம் அப்படி இல்லை நான் நார்மல் பஸ்லையே போகிறன்னாலும் இந்தியாவோடய போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்தோட தரம் ரொம்பவே பெஸ்ட்டாகதான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இந்தியாவில் பயணம் செய்வது மலிவானது என்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பயணம் செஞ்சு போகிறப்போ ஒரு ஒருவொரு ஊரிலேருந்து ஒரு ஊருக்கு போறோம்ன்னா மினிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளதான் ஆகுது இந்தியாவோடய டிக்கெட் வில வந்து மற்ற ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே பரவாயில்லைந்தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரீ பஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் தான் அந்த ஒர்க் போகிறவங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒன்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி அரசு போக்குவரத்து வந்து ரொம்பவுமே ரொம்ப நீட்டாக இருக்குது எப்படி சொல்கிறது ரொம்ப நீட்டாக எப்படி மிதமான வேகத்தில் போகணுமோ அப்படி போகிறாங்க இந்த எல்லாமே அந்த டிக்கெட் அப்படிங்கறது எல்லாமே இந்த அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் கரெக்டான அளவில்தான் இருக்குது காசு அளவான காசுதான் வாங்குறாங்க தூரத்துக்கு ஏற்ற மாதிரிதான் அமௌண்ட் வந்து வாங்குகிறாங்க ரொம்ப அதிகமாலாம் வாங்குறதே இல்லை மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பாரக்குறப்ப இந்தியாவோட பயண செலவுங்கிறது கொஞ்சம் மலிவாகவே இருக்குது இதனால வந்து இந்தியர்கள் இந்தியா இருக்கிற பெண்களுக்கும் சரி ஆம்பளைகளுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நாங்கள் வந்து கரெக்டாக போய்ட்டு கரெக்டாக சேஃபாக வரதுக்கு வந்து இந்தியா போக்குவரத்து வந்து ரொம்பவுமே வந்து உதவி செய்து முக்கியமாக கேர்ள்ஸுக்கு வந்து இந்த திட்டம் வந்து ரொம்பவுமே ஒன்று பெஸ்ட்டான ஒன்றா இருந்திச்சு ஒர்க் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கு